எங்கள் வீட்டில் கோழிகள் வளர்த்துட்ருக்கோம் ஆடுகளும் வளர்த்துட்ருக்காங்க பக்கத்து வீட்டில் வளர்த்துட்ருக்கும் போது ஆடுகளெல்லாம் மேய்ச்சலுக்கு கொண்டு போவாங்க சில கோழிகளுக்கு உடம்பு சரில்லாமல் போகும் வீட்லே பக்கத்தில் அதுக்குன்னு மருந்து செடிகள் இருக்குது விஷமதி செடின்னு சொல்லுவாங்க அதை பறித்து நான் மாதிரி செஞ்சு கோழிகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க ஆடுகளுக்கும் அதே மாதிரிதான் அடிபட்டுச்சின்னா அதுக்குண்டான தலைவெட்டி த பூத்தன்னு ஒன்று இருக்குது அது வச்சு கட்டு போட்டாங்கன்னா சரியாகும் முருங்கை கீரை வேக வச்சு சூடு பண்ணி கட்டு போட்டாலும் உடனே சரியாயிடும் இப்போது இந்த காலக்கட்டத்தில் அது கிடைக்காத இடத்தங்கள்ல இந்த ஊசிகள் மருந்துங்க மாதிரி சில இதை போடுறாங்க அது காச்சல் வரதுக்கு முன்னாடியே சேஃப்டிககு போட்டுருப்பாங்க ஆனால் முடிஞ்சளவுக்கு இயற்கை வைதியம் வந்து பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அது கோழிகளுக்கும் இதுகளை வளர்க்குறக்கு அந்த போடுற சாணம் இதெல்லாம் அது நல்ல உரமும் ஆகும் இயற்கை உரமாக சேர்க்கலாம் முடிஞ்சளவுக்கு அது நிலவு எந்தளவுக்கு இயற்கை விவசாய முறையில் நம்ம கா பண்ண வளர்க்குறமோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லது